எங்கள் பயிர்களை வந்து நாங்கள் ரெண்டு இடைத்தரகர் வச்சுதான் விற்பனை பண்ணுவோம் அதில் ஒரு இடைத்தரகர் வந்து நல்லா உதவி பண்ணுவார் இப்போ ஒரு மூட்டை நெல் வந்து ஐயாயிரத்துக்கு விற்கிறோன்னா நாங்கள் வந்து மொத்தமாக சாகுபடி பண்ணிக்குவோம் இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து ரெண்டு ஏக்கரா நெல் வந்து விளைவிப்போம் அதில் வந்து மொத்தமாக சாகுபடி பண்ணால் ஒரு ஐம்பது மூட்டை நெல் வந்து கிடைக்கும் அப்போ ஐம்பது மூட்டைங்கும் போது ஒரு மூட்டைக்கு வந்து ஐயாயிரத்துக்கு நாங்கள் விற்போம் அவர் வந்து எங்கள் கிட்டேருந்து வாங்கிறவங்க கிட்டே ஒரு ஐந்நூறுரூவா சேர்த்தியே வாங்கித் தருவார் இப்போ நிறையா மூட்டை தரோம் இல்லையா அதனால வந்து ஐ ஒரு ஐந்நூறுரூவா சேர்த்து ஐயாயிரத்து ஐந்நூறுரூவாயா சேர்த்தியே வாங்கித் தருவார் அதுப்போக அவருக்கு வந்து நாங்கள் தனியாக கமிஷன் கொடுத்துருவோம் இவர் வந்து நல்லா உதவி பண்ணுவார் இன்னொருத்தர் வந்து நல்லா சுரண்டுவாரு அது எப்படின்னா இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ஏக்கரால் வந்து நாங்கள் போடுகிறோம் அது வந்து ஒரு மொத்தமாக ஒரு முப்பது மூட்டை அந்த மாதிரி வரும் ஒரு மூட்டைக்கு வந்து இருபது கிலோ முப்பது கிலோ வரும் அப்போ வந்து கிலோ கணக்கில் எடுக்கும் போது வந்து இவர் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூறுரூவாய்ன்னு சொன்னோம்னால் அவர் வந்து நூற்றம்பது ரூபாய்ன்னு போட்டு ஐம்பது ரூபா அதிகமாக போட்டு வந்து எங்கள் கிட்டேருந்து வாங்குறவங்க கிட்டே வந்து அதிக விலைக்கு விற்றுருவாரு அப்போ இடையில வர காசை வந்து இவரும் சுரண்டிப்பாரு இப்படி தான் பண்ணுறாங்க